நான் எடுத்து ஆக்ஷுவலி நான் எடுக்கல என் ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக் கொடுத்தாங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜாலிக்காக ஒன் டே டூர் மாதிரி போயிருந்தோம் சும்மா பக்கத்தில் தான் ரெண்டு மூணு இடம் சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம் அங்கே கேஷுவலாக நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் என் ஃப்ரெண்ட் ரெண்டு கேமரா வச்சிருக்காங்க ஸோ கேஷுவலாக ஃபோட்டோ ஷுட் எடுத்தோம் அதில் ஒரு பிக் வந்துட்டு அது ரொம்ப நல்லா வந்துடுச்சி நாங்கள் அது வந்துட்டு விளையாட்டுத்தனமா தான் இங்கே எடுங் இங்கே எடுக்கலாம் அங்கே எடுக்கலாம் அப்படி சொல்லி எடுத்துட்டுருந்தோம் பட் அந்த ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் அப்போ கவனிக்கல அதுக்கப்பறம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சி இப்போ என்னோட வால் பேப்பரில் கூட அந்த ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன் அதுக்கப்பறம் எங்கள் காலஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சி அந்த ஃபங்க்ஷன் அப்போது நாங்கள் ஃபுல் டே டையர்டில் இருந்தோம் எப்பவும் ஃபோட்டோ நிறையஸ் எடுப்போம் அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கல ஏதோ ஒரு டென்ஷனில் சுற்றிட்டு அலைஞ்சோம் அதுக்கப்பறம் ஈவினிங் சும்மா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நாங்கள் எடுத்தோம் அந்த ஃபோட்டோரோஸும் சூப்பராக வந்துச்சி நார்மலாக நார்மல் கேமராவில் தான் எடுத்தோம் அதை நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல நல்லா வருமான்ட்டு ஃபோட்டோவே எடுக்கலை ஃபுல் டே ஸேரீ கட்டிருந்தோம் ஸோ ஃபோட்டோவே எடுக்கல ஃபுல் டே ஸேரீ கட்டி நம்ம சரி எடுக்கலாம் சும்மா எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் அது ஆனால் சூப்பராக வந்துடுச்சி ஸோ அந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் அண்ட் வந்துட்டு நியூஇயர் அன்னைக்கும் அப்படி தான் சும்மா நான் வீட்டில் சும்மா இருந்தேன் அப்போது சும்மா பிச்சர்ஸ்லாம் எடுத்துட்டுருந்தேன் அதுலேயும் பிச்சர்ஸ் சூப்பராக வந்துடுச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பிச்சர் ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த பிச்சர்ஸ்லாம் நல்லா பெருசாக வந்தது கிடையாது கேஷுவலாக சும்மா எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிற பிச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துருக்கு இது வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ அதே தான்